ஆ ஆமாம் ஆ சரி என்ன கார் வேணுமா இல்லை பெரிய வேன் அது மாதிரி எதாவது வேணுமா ஆ சரி ஓகே எப்போ எந்த டேட்டில் போகறிங்க ஜனவரி டொண்ட்டி எயிட் எத்தனை நாள் ஆ சரி ஓகே த்ரீ டேஸ் ஆ ஓகே அமௌண்ட் வந்து அமௌண்ட் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் எப்போ ரிட்டர்ன் வரிங்க ஆ சரி அமௌண்ட் வந்து ஒரு ஐயாயிரம் ஆகும் ஆ டிஸ்கௌண்ட் வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் இப்போ கொஞ்சம் ஆஃபர் போயிட்டுருக்கு ஓ அப்படியா ஆ சரி நாங்கள் ஆ சரி ஓகே நாங்கள் பார்க்கறோம் இப்போ வந்து என்னென்னா ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு அதில் நீங்கள் வேன் எதாவது ட்ரை பண்ணுறிங்களா அது வந்து எப்புடின்னா ஃபோர் டேஸ் ட்ரிப்பு வந்து நீங்கள் சொல்கிற இடம் இல்லாம இன்னும் ஒரு ரெண்டு மூணு பிளேஸ் வந்து சேர்த்து காமிப்பாங்க ஆ சரி ஓகே பண்ணித்தரலாம் ஃபுட்டு ஃபுட்டும் ஃபுட்டு நாங்கள் பண்ணும்மா ஆ சரி ஓகேங்க ஆ ஆ சரி ஓகே ஆ பண்ணிரலாம் யாருக்கு ஆ சரி ஓகே பண்ணித் தரலாம் எப்போ என்னைக்கு த்ரீ டேஸ் இருக்கு த்ரீ டேஸில் எந்த டேஸ் ம் சரி ஓக் ஆ சரி ஓகே பார்த்துக்கலாம் ஆ தேங்க் யூ